நாம் இன்னும் நடைமுறை இருக்குறதில் பாரம்பரிய விவசாயியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா பொன்னி டீலக்ஸ் பொன்னி நிறைய பொன்னி வகைகள் இருக்குது அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்த மாதிரி வந்துருக்குது ஆனால் இப்போ வந்து பாரம்பரியம்னால் நிறையா இருக்குது மெயினாக எடுத்துக்கிட்டால் கருப்பு கவுனி மாப்பிள சம்பா பூங்கார் அரிசி அந்த மாதிரி நிறையா அரிசி இருக்குது ஒவ்வொரு அரிசிலேயும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணமும் இருக்குது அதனால் என்றைக்குமே நம்ம பாரம்பரிய விவசாயம் முறையை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து செஞ்சுட்டு வரணுன்னு நான் நினக்கிறேன் பாரம்பரிய அரிசிங்கிறது வந்து நம்ம பாரம்பரியத்திலயே உண்டான ஒரு இது அதனால அதை நம்ம என்றைக்கும் நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத நம்ம செய்யணும்